இந்தியாவில் ரொம்ப பிரபலமான விளையாட்டுனா கிரிக்கெட் கொக்கோ கபடி ஃபுட்பால் வாலிபால் இந்த மாதிரி விளையாட்டலாம் இருக்குது ஃபுட்பால் வாலிபால் இந்த விளையாட்டுங்கலாம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கனா விளையாட்டு வீரர்கள்னால் சச்சின் டெண்டுல்கர் விராட் கோலி நட்ராஜ் அப்புறம் இன்னும் ச ச யுவராஜ் சிங்கா யுவராஜ் சிங் இந்த மாதிரி வீரர்கள்லாம் இருக்கிறாங்க அப்புறம் கபடி கபடி இது வந்து நம்ம இது விளையாட்டுலே ஒன்று இப்போ அப்புறமேலு ஜ ஜல்லி ஒரு விளையாட்டு தான் அது ஒரு விளாட்டு இருக்குது இந்தியாவில விளையாட்டு வீரர்கள் இத்தனை நிறையா பேர் சச்சின் டெண்டுல்கர் ஆனால் பிடிக்கும் விளாட்டுல அவ்வளோவா எனக்கு இது பண்ணதில்லை விளாட்டு பார்ப்போம் செய்தி அந்த இதில் இதில் பார்க்கும் போது நியூஸ்ல பார்க்கும் போது பார்ப்போம் ஸ்போர்ட்ஸ் இதில் ம டிவி இது பார்க்கும் போது அந்த வெளிள கிரிக்கெட் இதெல்லாம் பார்ப்போம் அந்த இது பார்த்துருக்குறேன் அவ்வளவு தான் தெரியும் விளாட்ட பற்றி அவ்வளவாக தெரியலை பை எங்கள் பையனுக்கு கூட ஃபுட்பால்ல ரொம்ப இதாக விளாடுவான் அது ரொம்ப அவனுக்கு ரொம்ப பிடிச்சி அதில் விளாண்டு இன்ட்ரெஸ்ட்டாக அதில் விளாடுவான் எங்கள் பிள்ளையும் கூட கொக்கோல இருக்கா அவளும் விளாட போவாள் அங்கே எனக்கு ரொம்ப எதாவது அவளும் இது பண்டி அவளை வேணாம்னு சொல்லி அவளே நின்றுட்டா போகலன்னு விளையாட்ட பற்றி அவ்வளோவா தெரியல ஆனால் அது ரொம்ப விளாடுவா ஒவ்வொரு விளாட்டுங்களும் அவ்வளோவா விளாட்டுல இது பண்ணதில்லை பார்த்ததில்ல நான் கிரிக்கெட் ஃபுட்பால் இந்த மாதிரி விளையாட்டுங்க தான் பார்த்துருக்குறேன் எங்கள் வீட்லையும் அவர் பாப்பார் அப்போ பார்க்கும் போது அவரும் நானும் சேர்ந்து இந்த விளையாட்டுகள பார்ப்போம் அவ்வளோவா தெரியல விளையாட்டு வீரர்கள் இந்த பேர் தான் இவ்வளோ தான் தெரியும்